ம் சொல் சொல்லுங்கள் சார் வணக்கம் சார் சொல்லுங்கள் ஏன் நேம் வந்து பால் சார்

ஓகே சார் கண்டிப்பாக சார் எனக்கு இப்போ ஒரு ஒரு ஒன் லேக்லேந்து டூ ஒரு ஒன் லேக் தேவைப்படுதுங்க சார் பர்ஸ்னல் லோன் சார் சார் நான் வந்து பிஸ்னஸ் பண்ணல நான் ஒரு கம்பெனியில மேனேஜராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார் சென்னையில தான் இருக்கேன் மந்த்லி வந்து ஃபார்ட்டி கே சார்

ஓகே சார் ஓகே ஓகே ஓகே சார் ஓகே சார் சார் இது வரைக்கும் நான் எந்த லோனும் எடுத்தது கிடையாதுங்க சார் ஓகேங்க சார்

சார் எனக்கு வந்து ஒன் இயர் போட்டுங்க சார்

ஓகே சார் ஓகே எனக்கு ஒன் இயரே போட்டுங்க சார் நீங்கள்

இது ஒன் இயர்க்குங்களா ஒன் இ ஒன் லேக் வாங்கறத்துக்கு ஓகேங்களா போட மாட்டாங்க சார் ஓகேங்க சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே ஓகே ஓகேங்க சார் ஓகே சார் ஓகே டாக்குமெண்ட்டு ஓகே சார் டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணணுங்களா இதுக்கு ஓகேங்க சார் ஓகே சார்

ஆயிடுச்சிங்க சார்

ஓகேங்க சார் ஓகே சார்

ஓகேங்க சார் ஓகேங்க சார் வேறு எதுவும் டவுட் நாளைக்கு காலையில உங்களை வந்து ஆஃபீஸில் வந்து பார்க்குறேன் சார் தேங்க் யூ சார் வெல்கம்